இருபத்தி மூணு பன்னிரெண்டு இரண்டாயிரம் நாலு ஒன்பது இரண்டாயிரத்து நாலு பதினஞ்சு மூணு இரண்டாயிரத்து இருபது இருபத்தி மூணு ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி மூணு